தலைவர்களில் கலைஞர் வந்து ரொம்ப போராடி இது வந்து எலக்ஷனில் நின்று ஜெயிச்சுக்குறாங்க அதை ஜெயிச்சுதான்னு வந்து ஜனங்களுக்கு வந்து நல்லது நிறைய பண்ணிருக்கிறாரு கலைஞர் அது என்னா பண்ணிருக்கிறாருன்னா வந்து மின்சாரம் வந்து இலவசமாக கொடுத்ததையும் வந்து நமக்கு எப்போவுமே அது மறக்க முடியாத ஒன்று அதை பின்னாடி இப்போ வந்து அவங்க அவங் ஸ்டாலின் வந்துருக்கிறாரு அவர் வந்து போக்குவரத்தில் எல்லா மகளிருக்கும் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துக்குறாரு இதெல்லாம் நம்ம எப்போமே மறக்க முடியாத ஒன்று தான் நம்ம எப்போவுமே அவங்க அதை நினச்சிக்கிலாம் அதை விட இன்னொன்று வந்து அப்துல்கலாம் வந்து ஜனாதிபதி ஆயிருக்கிறாரு அவரு விஞ்ஞானரீதியில் இருந்து அவர் எல்லா துறையும் எல்லாமே பார்த்துட்டு விஞ்ஞானரீதிலேயும் வந்து ஜனாதிபதியும் ஆயிட்டாரு அது எல்லாமே இப்போது அவர் மூலிமா ட்ரெஸ்ட்ஸெல்லாம் வெச்சு நடத்துகிறாங்க நிறைய பேருக்கு எல்லோருக்கும் இலவசமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்துல்கலாம் இதுலேந்து எல்லா உதவிங்களும் நல்லா கிடைக்குது அப்துல்கலாமுங்க அதனால அது ரெண்டுமே நம் மறக்க முடியாத நிகழ்ச்சி தான் இந்தியாவில்